ஆரம்பத்தில் நான் தொழிலுக்கு போகும் போதே என் அந்த தொழில் மேனேஜரே என்னை கூப்பிடுவாரு மற்ற ஆள்களையும் கூப்பிடுவாங்க எல்லாம் மொத்தமாக போகிறப்ப போவோம் அப்புறம் வேலைகள்லாம் குறையிறப்போ ஒரு ரெண்டு ஆள் கூப்பிடுவாங்க அப்போ ஒருத்தர் அவர் கிட்ட நிரந்தரமா ஒரு ஆள் இருப்பான் அவங்களுக்கு பிடிச்சிடுச்சி ஆனால் இவன் எல்லாத்துக்கிட்டயுமே அவர் கொஞ்ச எடக்கு முடக்கா பேசுவார் அப்புறம் என்னையும் கூப்பிடுவாங்க அப்ற நானும் யோசனை பண்ணுவேன் அவங்களோட போனால் எதுவும் பிரச்சனைனு என்ன பண்ணுறது குடும்ப சூழ்நிலையில நான் வேலைக்கி தொழில் அவர் முதலாளி கூப்பிடுறாருன்னுட்டு நாங்களும் போவோம் போய் செய்வோம் அவர் தானே அப்படி ஒன்னும் என்கிட்ட அதிகமாக பேச மாட்டார் நாம் பேசுனாதானே அவனும் பேசுவான் அவன் நாலு சொன்னாலும் நான் கம்முன்னு இருந்துக்குவேன் அப்றோம் சரி அப்படின்னுட்டு அவனுக்கு என்னை போல பிடிச்சிருச்சி நாள் ஆக ஆக சரி இந்த ஆள் வந்து நம்மளை கேட்குறது இல்லைன்னுட்டு அப்புறம் நான் கொஞ்ஜ கோவமாக பேசுனால் கூட அதை இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னுட்டு நாங்கள் இப்போலாம் நண்பராக இருந்துகிட்டு இருக்கிறோம்